எந்த பொருளை வாங்கினாலும் இஎம்ஐல வாங்குங்க அப்படின்னு கடைக்காரங்க ஏன் நம்மகிட்ட மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அந்த அது வழியா நம்ம சுலபமாக வாங்கிடலாம் இப்போ நமக்கு ஒரு பொருளை வாங்கணும்னு இருக்கும் ஆனால் அதோடய முழு காசுமே நம்ம கையில இருக்காது அப்போ நம்ம ஒரு கடைக்கு போய் அந்த பொருளை என்ன வில ஏதுன்னு விசாரிச்சிட்டு அதிகமாக இருக்கும்போது நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னா நம்ம இஎம்ஐல வாங்கிக்கலாம் எவ்வளோ விலையோ அதை அதை விட குறஞ்ச அம் காசு கொடுத்து நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்துக்கலாம் இது ஏன் நமக்கு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறது நமக்கும் நல்லதுதான் நம்ம நினைச்ச பொருளெல்லாம் நம்ம ஆசைப்பட்ட பொருளெல்லாம் வீட்டுக்கும் கொண்டு வந்துடலாம் குறஞ்ச அமௌண்ட்ல கட்டியும் நம்ம இப்போ நாளடைவில் முழு அமௌண்டை நம்ம கட்டி நமக்கு பயனுள்ளதாக ஆக்கிக்கலாம் இதனால் கடைக்காரனுக்கு ஏதாது லாபம்னு லாபம்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக லாபந்தான் ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஃப்ரிஜ்ஜு வாங்குகிறோன்னு வச்சிக்கோங்களேன் அந்த ஃப்ரிஜ்ஜு வந்து இருபத்தஞ்சாயிருபாய் இருக்கும் அந்த ஃப் இருபத்தஞ்சாயிரத்த நம்மளால் ஒ ஓரேடியில கொடுக்க முடியாது அப்போ நம்ம என்ன செய்வோம் கம்மியான விலையில வாங்குவோம் ஆனால் நம்ம இதுவே இஎம்ஐல எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஆரம்பத் தொகையோ ஒரு ரெண்டாயிருபா கட்டுவோம் அப்படிதான ரெண்டாயிருபா கட்டிட்டோம் அதுக்கப்புறம் மாதம் மாதம் ரெண்டாயிருபா கட்டிட்டே வருவோம் ஆனால் இந்த மாதம் மாதம் கட்டுறதுலாம் அவங்க வந்து பிடிப்பாங்கள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி பிடிப்பாங்கள் எப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் நம்ம கெட்ட போகிறதில்ல ஓரடியில வாங்கினா இருபத்தஞ்சாயிரத்துல ஃப்ரிஜ்ஜை வாங்கிரடலாம் ஆனால் நம்ம இஎம்ஐ போட்டோம்னா கூடுதலாக ஒரு அஞ்சாயிரமோ ஆறாயிரமோ கூடுதலாக கட்ட வேண்டியது இருக்கும் இது நம்ம கூடுதலாக கட்றோம்ல ஆறாயிரமோ அஞ்சாயிரமோ இதுதான் உங்களுக்கு லாபம் இதனாலதான் அவங்க வந்து இஎம்ஐயை மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே இருக்காங்கள் பொருட்களை நம்ம இப்போ கடன்ல வாங்குகிறது நல்ல பழக்கம் இல்லைதான் அது எப்படி நல்ல பழக்கம் ஆகும் அது ஏன்னா நம்ம கடனுக்குதானே வாங்குகிறோம் கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லுவாங்கள் ஆனால் இது வந்து ஈஸியான கடன்தான் ஆனால் நம்ம கொடுக்கல அப்படின்னா அது கண்டிப்பாக அன்பை முறிக்கதான் போகுது கடன்ல இப்போது அது வந்து வேற வழி இல்லாமல் வாங்குகிறவங்க இருக்காங்கள் ஒரு தேவைக்கு நம்ம கையில் இப்போ காசு இல்லை ஆனால் வாங்கி நம்ம வாங்கலாம் ஆனால் கண்டிப்பாக நான் அடைச்சிருவேன் நினக்கிறவங்க வாங்கினா அது ஓகே சரி அவங்க வந்து நல்ல வகையில் வாங்கியிருக்காங்க திருப்பி காசும் கொடுத்துருவாங்க அப்படின்னா அவங்க கடன் வாங்குகிறது நல்லது அவங்களால கடனுக்கும் வாங்கி அந்த கடனையும் அடைக்க முடியாத நிலம வரும்போது அந்த பொருட்களை கடனை வாங்குகிறது ஒரு நல்ல பழக்கமே கிடையாது இஎம்ஐ மூலமாக பொருட்கள் வாங்குவது வந்து என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து பெரிய அளவு பெரிய தொகையில் வந்து சில பொருட்கள்லாம் இருக்கும்ல இந்த ஏசி ஃப்ரிட்ஜ்ஜு வாஷிங் மிஷின்னு இதெல்லாம் வந்து பார்த்து குறஞ்ச வெலையே முப்பதாயிருபா இருக்கும் ஆனால் நம்ம ஒரு உடனே கடைக்கு போய் முப்பதாயிருபா எடுத்து வச்சு அந்த பொருளெல்லாம் வீட்டுக்கு நம்மளால் கொண்டு வர முடியாது அப்படிதான அப்போது அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும் நம்மளால் கடைக்கு போய் சரி எனக்கு இது வாங்கணும்னு ஆசையாக இருக்குது நான் வந்து எப்படி இஎம்ஐல போட முடியும் அப்படின்னு நம்ம கா கேட்போம் அப்படிதான அப்படி கேட்டப்போ அப்படி நம்ம கேட்போம் கேட்டு அவங்க எவ்வளோ தொகை சொல்கிறாங்களோ அந்த தொகையை நம்ம கட்டி அந்த தொகையை நம்ம கட்டி அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம் இதுவே நமக்கு இது இப்படிலாம் நம்ம எடுத்துட்டு வரதனால அந்த இஎம்ஐல வாங்குகிறது நமக்கு நன்மைதானே இப்போ பெரிய பொருளெல்லாம் நம்மளால் ஈஸி சுலபமாக நம்ம இஎம்ஐல கட்டி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு க்ரைண்ட்ரோ மிக்ஸியோ வாங்குறோம் அஞ்சாயிரந்தான் இருக்கும் அதனால் அது மொத்தமாக நம்மளால் கொடுக்க முடியாதில்ல அந்த மாதிரி அதெல்லாம் வீட்டுக்கும் ரொம்ப க க டெய்லி தி தினசரி தேவையான பொருள்தான் தினசரி தேவையான பொருளையும் நம்ம வாங்கணும் இல்லையா அப்படி வாங்குறதுக்கு நம்ம இந்தமாதிரி இஐஎம் இஎம்ஐ மூலயமா வாங்கிக்கலாம் இது ஒரு சுலபமான முறைனால இஎம்ஐ நமக்கு இந்த இந்த வகையிலலாம் நன்மைகள் செய்கிறது